நாங்கள் இருக்க பகுதியில் தண்ணின்றதுக்கு நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுகிறதா இருக்கும் அது தண்ணிர் எங்களுக்கு விடு விடுறதுக்கு ரொம்ப லேட் பண்ணுவாங்க விட்டாலும் அதை கொஞ்ச நேரத்துக்குள்ள நிறுத்திடுவாங்க அந்த மாதிரி எங்களுக்கு நிறைய தண்ணிர் பிரச்சனை அப்புறமேட்டுக்கு எங்களை இந்தமாதிரி இருக்கவும் அப்புறம் நாங்கள் எப்படியோ பேசி தண்ணிர் வர மாதிரி நாங்கள் பண்ணிவிட்டோம் இதை தண்ணிர் இல்லாத ஒரு காரணத்தினால நிறையா ஏழ்மையான மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க தண்ணிர் இல்லை நாங்கள் எங்களையும் சேர்த்து தான் தேவையில்லாமல் நாங்கள் ஒரு திண்டாட்டத்தில் தள்ளல் தள்ளபட்டோம்ன்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு அப்போ தான் நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் இந்த தண்ணியோட தேவை எவ்வளோவோ நம்மளுக்கு முக்கியம் அது எப்பொழுதும் நம்ம தண்ணியை தேவை இல்லமால் பயன்படுத்த கூடாது நம்மளுக்கு தேவைனா மட்டும் தான் தண்ணியை பயன்படுத்தணும் இஷ்டத்துக்கு நம் தண்ணியை யூஸ் பண்ணிகிட்ருக்க கூடாது இதான் அதுக்கு அவங்கள் தண்ணிர் விடாமல் எவ்வளோவோ ப்ராப்ளம் வந்துகிட்ருந்துச்சி இதலாம் நாங்கள் ஏழ்மையான மக்கள்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு போய்விட்டோம் அதான் நீங்களும் தண்ணியை எப்பொழுதும் வீணாக்காதீங்க ஓகேங்களா நம்மளுக்கு தண்ணிர்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அந்த தண்ணிர் இல்லைனா இந்த உலகத்தில் எந்த ஒரு உயிரினமும் உயிர் வாழ முடியாது